எங்கள் மாவட்டத்தில் வந்துட்டு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது மற்றும் வேளாண்மை கல்லூரி பைய்யூரில் வந்துட்டு இருக்குது அது இப்போது தோட்டக்கலை துறை வந்து ஜெய்னூரில் வந்துட்டு இருந்தது இப்போது மெடிக்கல் காலேஜ் கிருஷ்ணகிரி போலுப்பள்ளியில் இருக்குது மற்றும் மக்களுக்கு தேவையான அனைத்து சுகாதார மையங்களும் எங்கள் மாவட்டத்தில் இருக்கிறது மற்றும் மலிவான விலை மலிவான கோவிட் தொற்றுக்கான தடுப்பூசி எல்லா அரசு மருத்துவமனையிலும் போடப்பட்டது